இருபத்தி இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு